சமைக்கும் போது ஃபஸ்ட்டு போகனோம்னா அப்போது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு முடியெல்லாம் வந்து நல்லா கட்டிக்கிட்டு முடி விழுந்தால் அது சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிகிட்டு முடியெல்லாம் நல்லா கட்டிக்கிட்டு அதுமாதிரி ஷால்லாம் வந்து நல்லா சுருட்டி ஏன்னால் வந்து கேஸ்ஸில் பட்டு ஃபையர் ஆகும் அப்படின்றதுனால நான் ஷால்லாம் வந்து சுருட்டிகிட்டு அதுக்கப்புறமாக சமைக்க போவேன் ஃபஸ்ட் எடுத்தவொன்னேயே அதுக்கப்புறம் சமைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நான் ஏதோ சூடா ஹாட்டாக இருக்குது அடுப்பில் அப்படின்னா அதை வந்து கரெக்ட்டாக க்ளாத் வச்சு தான் எ இறக்கணும் அது சு சு இல்லாட்டி கையில் சுட்டுரும் அந்தமாதிரி க்ளாத் வச்சு இறக்குவேன் அதுக்கப்புறம் வந்து இப்போது பால் வச்சுட்டு வந்தோம்னா அதை வந்து அப்படியே விட்டுட்டு வந்தால் அது வந்து பொங்கி ஆஃப் ஆகிடும் சில டைம் கேஸ்ஸு அதனால் வந்து அதை வந்து நின்று ஆஃப் பண்ணிவிட்டு அது கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு தான் வருவேன் அந்தமாதிரி தான் குக்கரும் வச்சால் சில டைம் வந்து ரொம்ப நிறைய விசில் வந்து அதுக்கப்புறமாக வந்து அது ஆஃப் ஆகிடும் அதனால் வந்து நான் அது குக்கர் வச்சவொன்னே நம்ம எத்தனை விசில் வருதோ அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வருவேன்